ஹலோ ஆ சார் எனக்கு எனக்கு ஐடி கார்டு தொலைஞ்சிச்சிங் சார் ஆ ஸ்டூடெண்ட்ஸ் பேசுகிறேன் ஐடி கார்டு தொலைஞ்சிச்சிங்க சார் ஐடி கார்டு வேணும் எனக்கு காலேஜி உள்ளேயே விட மாட்டேறாங்க சார் கேட்டிலே நின்றுட்ருக்கேன் இது ஐடி கார்டு இருந்தால் தான் உள்ளே விடுவேன்னு சொல்கிறாங்க செக்யா செக்யூரிட்டியெலாம் சார் நான் வ ஈவினிங் ஷிஃப்ட்டு சார் நான் வந்து ட பஸ்ஸு கெவுர்மெண்ட் பஸ்ஸு வந்தேன் சார் தனியா அந்த காலேஜி பஸ்ஸு மிஸ் பண்ணிவிட்டேன் டைம் ஆகிடுச்சி அதனால் கெவர்மெண்ட் பஸ்சில் வந்தேன் கெவர்மெண்ட்டு பஸ்சில் கூட்டம் அதிகமாக ஆ சார் கூட்டம் அது ட கொஞ்சம் கொஞ்சம் வேலையாக இருந்தேன் சார் வெளியில் ஒரு ப்ரோகிராமுக்கு போயிருந்தோம் லேட் ஆகிட்ச்சி வரதுக்கு சரி வந்துவிட்டு கே வரலான்னு சொல்லிவிட்டு ஏறும்போது கூட்டம் அதிகமாக இருந்ததால் பஸ்சில் காணாமல் போயிச்சு சார் இங்கே வந்து பார்த்தா காணோம் செக்யூரிட்டி உள்ளே விட மாட்டேறாரு எனக்கு ஐடி கார்டு கொஞ்சம் ரெடி பண்ணிக் கொடுங்க சார் நான் நான் காலேஜி வரணும் சார் நாளைக்கு இல்லைனா என்னால் டெஸ்ட்டெல்லாம் எழுத முடியாது எக்ஸாமெலாம் எழுத முடியாது சார் அதனால் எனக்கு ஐடி கார்டு கண்டிப்பாக வேணும் சார் அதுக்கு என்ன ரூல்ஸோ பார்த்து ரெடி பண்ணுங்க சார் ஆ ஆ சரிங் சார் ஆ சரிங்க சார் ஆ சரிங் சார் ஆ

சரிங் சார் சரிங் ம் ஆ சரிங்க சார் எதுவும் கேட்க மாட்டாங்களா ஐடி கார்டு இருந்தால் தான் பஸ்சில் ஏற்றுவேன் அப்படின்ட்டு எல்லாம் ம் ஆ சரிங் சார் சரிங் சார் ம் ஆ சரிங் சரிங் சார் சரிங் சரிங் சார் அதுக்கு சார் அதுக்கு ஃபோட்டோயெலாம் கொடுக்கணுமா சார் இப்போது ஃபர்ஸ்ட்டு கொடுத்த மாதிரியே ஐடி கார்டுக்கு சரிங் சார் சரிங் சார் அதுக்கு தான் கேட்டுகிட்டு ஏன்னால் நாளைக்கு வீட்லருந்து வரும்போதே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரலாம் அது தான் அப்புறம் அங்கே வந்துட்டு ஃபோட்டோ கேட்டாங்கனால் என்ன சார் பண்ணுறது அதனால் தான் கேட் டவுட் கேட்டுக்கிறேன் சரிங் சார் சரிங் சார் ஏன்னால் டெஸ்ட்டு எக்ஸாமெலாம் இருக்குது சார் அதெல்லாம் அட்டென்ட் பண்ணணும் அதுக்கு தான் சார் இல்லைனா நான் வீட்டுக்கூட போய்விடுவேன் எனக்கு இப்போ டெஸ்ட்டு எழுதியே ஆகணும் சார் இன்னிக்கு சரிங் சார் கொஞ்சம் சொல்லுங்க சார் நான் உள்ளே வரணும் சார் சரிங் சார்

சரிங்க சார் ஏன்னால் டைம் வேறு ஆகுது சார் அப்புறம் டெஸ்ட்டு முடிஞ்சிற போகுது சார் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க சார் ஆ தேங்க் யூ சார் தேங்க் யூ